கடந்த ஒரு வருஷத்தில் என்னோட மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்ருந்தேன் அந்த கம்பெனியில வந்து நல்லா சூப்பராக என்ன ஃபர்ஸ்ட்டு நல்லா தான் வேலை பார்த்துனு இருந்தேன் எனக்கு நல்லா மரியாதை கொடுத்தாங்க நல்ல சேல்ரி நல்ல அதிகமாக கொடுத்துட்டுருந்தாங்க ப்ரொமோஷன் போட்டாங்க ஒரு ரெஸ்பான்ஸ்பிலிட்டியாக இருந்தது பட் இருந்தாலும் அந்த கம்பெனியில நமக்கு வேண்டாதவங்க ஒரு சில பேர் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸெல்லாம் அவங்க வேறு மாதிரி மேனேஜர்கிட்ட எடுத்து சொல்லி திடீர்னு நம்மமளை வேலையை விட்டு அனுப்புற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அது என்னோட கடந்த ஒரு ஒரு வர்ஷ காலத்தில் என்னோட மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிவிடிச்சு சரி இந்த மாதிரி ஒரு கஸ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது மேலே எதாவது நம்ம படிக்கலாம் சரி நம்ம எதாவது ஒரு கவுர்மெண்ட்டு ஜாபுக்கு போகலாம் ஒரு டிஎன்பிசி படிக்கலாம் இல்லைனா ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிபரேஷனுக்காக வந்து சரினு வீட்டில உக்கான்ட்டு ஒரு நாலஞ்சு மாசமாக உக்காந்து படிக்கலாம்ட்டு பார்த்தோம்னா இப்போ கொரோனா முடிஞ்ச ஒரு இந்த ரெண்டு வர்ஷ கேப்லேருந்து ஒரு ரெண்டு லாஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு வர்ஷமாக எந்த ஒரு டிஎன்பிசி எந்த ஒரு எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணல யுபிஎஸ்சிலியும் எந்த ஒரு எக்ஸாம் சரியா கன் கால்குலேட் பண்ணவோ கால்ஃபேர் பண்ணல ரயில்வே டிப்பார்ட்மெண்ட்டில ஒரு நாலஞ்சு லட்சம் வேக்கன்ஸி இருந்துமே கூட ஃபில் பண்ணாமல் தான் இன்னும் வச்சிருக்காங்க பேங்க்கிங் எக்ஸாம் சரியாக நடக்கிறதே இல்லை பேங்க்ல மட்டுமே ரெண்டு லட்சம் வேக்கன்ஸி இருக்கறதாக சொல்லுறாங்க க்ளெர்க்கு போஸ்ட்டிங் மட்டுமே ஒரு ஒரு லட்சம் வேக்கன்ஸி இருக்கறதாக சொல்லுறாங்க பேங்கிங்கில டிஎன்பிசியில க்ரூஃப் ஃபோர் வேக்கன்ஸி மட்டுமே இருபத்தஞ்சாயிரம் வேக்கன்ஸி இருக்குன்னு சொல்லுறாங்க இவ்வளோ வேக்னன்ஸி வந்து இந்தியா ஃபுல்லாக வச்சிக்கிட்டு ஆனால் நம்ம கவுர்மெண்ட்டு மத்திய கவுர்மெண்ட்டும் சரி மாநில கவுர்மெண்ட்டும் சரி இந்த மாதிரி வேலையை தேடுகிற ஒரு இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்காம வச்சிருக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஸோ ஒரு கம்பெனியில போய் வேலை பார்த்தாலும் கம்பெனியில சொல்றவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுறாங்களோ அதுக்கு நம்ம ஆம் அப்படினு மட்டும் சொல்லிக்கிட்டு அடிமை மாதிரி வேலை செஞ்சால் மட்டும் தான் ஏற்றுக்குறாங்க ஸோ நம்பளுடைய சுயமாக சிந்திச்சு சுயமாக வேலை செய்ய முடில சுயமாக ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலமைல இருக்கோம் சரி ஒரு அரசாங்க வேலைக்கு போகலான்னு சொல்லி பார்த்தாலும் இவ்வளோ வேக்கன்ஸி இருந்தும் இவ்வளோ வாய் வேலைவாய்ப்புகள் இருந்தும் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ச்சரை நமது முன்னோடி இந்திய முன்னால் இருந்த இந்திய பிரதமர்கள் செஞ்சு கொடுத்தும் இப்போ இருக்கிற அரசாங்கம் அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய அதிகாரிகள் அதை ஒரு வேலையை வந்து இளைஞர்களுக்கு மக்களுக்கு கொடுக்காம அந்த வேலையெல்லாம் ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு மேலேயே பணிய பலி பணி சுமையை அதிகப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து வேலையை புழிஞ்சு எடுக்கறாங்களோ ஒழிஞ்சு புதுசாக வேலை கொடுக்காம நாட்டை ரொம்ப எக்னாமிக்கல் பாதையாக கொண்டுட்டு போகறோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழிவுக்கான பாதைக் கொண்ட்டு போகறாங்க வேலையில்லாமல் இருக்கறவங்களுடைய இளைஞர்கள் ஒரு அணு ஆயுதத்துக்கு சமம் அது இந்தியா ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு இது தான் அந்த கடந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு வர்ஷமாக நடந்துட்டுருக்கு ஒரு பிரச்சனையாக நான் நினைக்கிறேன் என்னோட வாழ்வில நினைக்கிற இது ஒரு அனுபவமாக நினச்சிட்டு நான் நான் இது மாரி உன்னோட வாழ்க்கையில் முன்னேறதுக்காக படிச்சிக்கிட்டும் கிடைச்ச வேலையை செஞ்சிக்கிட்டும் இருக்கேன்